கிராமத்துலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடி காலக்கட்டத்துலேலாம் வந்து அ மரத்தடியில் தான் வந்து ஆசிரியர்கள் வந்து பெஞ்ச் போட்டு உட்காந்துகினு மாணவர்கள் எல்லோருமே கீழே உட்காந்து தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க ஆனால் ஆக்ஷனோடய சொல்லி கொடுத்து திறனுகளை வந்து நல்லா ஒரு எஜிகேஷனை வந்து கொடுத்தாங்க ஆனால் அப்போல்லாம் வந்து கழிப்பறை வசதிகள்னு எதுவுமே கிடையாது ஸோ எங்கையாது பக்கத்தில் தோப்புகள் இருந்தால் அங்கே தான் வந்து மாணவர்கள்லாம் போய் அ கழிப்பறையலாம் வந்து அவங்க யூரின் பாஸ் பண்ண சொன்ன பாஸ் பண்ணிவிட்டு வருவாங்க ஆனால் ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு பார்க்கும் போது அப்புறம் கவர்மண்டு ஸ்கூலாக இருக்கட்டும் பிரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் கழிப்பறைகளு சாப்பிட கூடிய உணவு இடங்கள் பெஞ்சு வசதிகள் எல்லாமே படிப்புக்கு உடைய இடமாருந்தாலும் பெஞ்ச் வசதி லைட்டு செட்டு காற்றோட்டமான ஒரு பகுதியில் தான் வந்து மாணவர்கள் வந்து பயின்று வருகிறார்கள் அதேபோல் அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேலை சாப்பாடு வந்து அந்த மதியஉணவுகள் சொல்லிட்டு அந்த காமராஜர் கொண்டு வந்தார் அதனால் வந்து மதிய உணவு மட்டும் வந்து ஆனால் வீட்டுலேருந்து போ இன்னும் நிறைய வீட்டில் சாப்பிட்டு போனல் பிள்ளைங்க மதியான சாப்பாட்டை வந்து என்னா பண்ணுவாங்க ஸ்கூலில் கொடுக்குற சாப்பாட்டை வாங்கி ஆனால் எல்லா ஸ்டுடெண்டுமே வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது கவர்மண்டா ஸ்கூலாருக்கட்டும் பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் வீட்டில் அம்மா பிரிப்பர் பண்ணி கொடுத்தனுப்புற சாப்பாட்டதான் பசங்க வந்து மோஸ்ட் மோர் ஆர் பர்சன்ட் வந்து சு பசங்க வந்து சாப்பிறாங்க ஏதோ ஒரு சில பசங்கதான் வந்து அந்த நவீன குழந்த சாப்பாட்டை சாப்பிறாங்க இதை வந்து அன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தமாதிரி இன்றைய சூழ்நிலையில் இருக்கிற நம்ம குழந்தைங்கள் வந்து நல்லா பயனடைகிறாங்க